நாம் நெல் நடுறோம் நெல் நடும்போது என்ன பண்ணுவோம் அடியில் தழை போடுவோம் தழை போட்டால் தான் எந்த நோய் நொடியும் வராது மற்றபடி உரத்தை நல்லா வந்து மருந்தடிச்சு வச்சுருந்தா உடம்பு தான் கெடுதல் நம்ம தழையை போட்டு நல்லா மிதிச்சு அதுக்கு தகுந்த மாரி நம்ம நெல் நட்டோம்னால் நம்ப ஓரளவுக்கு நோய் இல்லாத நம்ம சாப்பாட்டுக்கு நல்லாவும் இருக்கும் அதேமாதிரி இப்போது கரும்பு நடுறோம் கரும்பு நடுறோம்னா போட்டு உரத்தை போட்டு காலணைச்சு பாரணைச்சால் தான் இப்போ க கரும்பில் வந்து பத்துரூபா நம்ம எடுக்க முடியும் மற்றபடிக்கு கரும்பு பற்றியெல்லாம் நம்ப அதிகம் சொல்ல முடியாது அதே குச்சி போடுறோமா குச்சி போட்டால் ஒழவு ஓட்டுறோம் பண்ணுறோம் அதுக்குன்னு குச்சி நடணும் ஒழவு ஓட்டணும் குச்சி ஒழவு ஓட்டணும் குச்சி நடணும் அதுக்கு உரம் போடணும் மருந்தடிக்கணும் எல்லாம் பண்ணிணா தான் நம்ம பத்துரூபா நம்ம வருமானம் எடுக்க முடியும் மற்றபடி நம்ப தக்காளி செடி நடுறோமா அதுக்கு மருந்தடிக்கணும் கத்திரிச்செடி நடுறோமா அதுக்கு மருந்தடிக்கணும் எந்த செடி நட்டாலும் மருந்தடிக்காத பண்ண முடியாது ஆனால் இயற்கையாக பண்ணுறோன்னா அடியில் தழை போட்டு யூரியா யூரியா போடாத எரு இ தழை இந்த மாதிரி போட்டு பண்ணிணோம்னா நம்ம வந்து இயற்கையாக பண்ணலாம் மற்றபடிக்கு ஒன்றும் பண்ண முடியாது